ஹலோ சார் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும் ஹேர் ஹேர் கட்டு ஹேர் ஹேர் கட் கட் பண்ணி மூஞ்சி வந்து ஃபேஸ் வந்து ப்ளச்சிங் பண்ணணும் அது ரெண்டுக்கும் எவ்வளோ ஆகுதுங்க ஆ இல்லை அமௌண்ட்டு எவ்வளோ ஆகுதுங்க அமௌண்ட் எவ்வளோ ஆகுது ஆ அப்படிங்களா ரெண்டும் ஒரே நாளில் பண்ண முடியுங்களா அப்படிங்களா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் தகவல் சொல்லுங்கள் ஒரு ஒரு வார வாரத்தில் ஒரு வாரத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகணுங்க அதனால் கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிணா நான் வந்து ஸ்கீம் பண்ணிக்குவேன் சரிங்க சரிங்க சரிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்ஸுங்க